சார் மா மாஸ் மொபைல் கடையா சார் சார் இந்தமாரி செல்லு உங்கள் கடையில் வாங்கலாம்ன்ருக்கோம் சார் சார் தை சார் ஆன்ட்ராய்ட் மொபைல் சார் சார் கையில் இப்போ பதினைஞ்சாயிரம் இருக்குது சார் இஎம்ஐ இஎம்ஐ ஆப்ஷனில் எடுக்கலாம்ன்ருக்கேன் சார் ஆ மாதத்துக்குன்னா எவ்வளோ சார் இஎம்ஐ கட்டுறா மாதிரி இருக்கும் ஆ ஆ ஓப்போ வீவோன்னா எவ்வளோ சார் வரும் ஆ அப்படிங்களா சார் சார் டிஸ்கௌண்ட் பண்ணி அதல்லாம் பண்ணுவீங்களா சார் டிஸ்கௌண்ட்டுலாம் பண்ணி ஆ அப்படிங்களா சார் சார் இது ம அந்த இது சார் அட்ரஸ்ஸு சொல்ல முடியுமா சார் சார் உங்கள் கடைக்கு அட்ரஸ்

ஆ ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் ஆ

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் சார் வந்துவிட்டு நான் கால் பண்ணுறேன் சார் சார் ஃபோன் நம்பர்

ஆ நைன் ஃபோர்

டூ சவன் ஃபைவ் சவன் ஆ ஜீரோ எயிட் ஆ ஓகே சார் சார் ஆ தேங்க்யூ